பண்ணாரியம்மன் ஸ்கூலுங்களா நாங்கள் எங்கள் பையனை வந்து சேர்க்கணும் இங்கே டிஎன் பாளையம் தான் பத்தாவது முடிச்சிருக்குறான் பதினொன்னாவது சேக் பதினொன்னாவது சேர்க்கணும் இங்கேதான் பாய்சஸ் ஸ்கூலு பங்கலாப்பத்தூர் பதினொன்றாவது சேர்க்கணுங்க டென்தில் மார்க்கு நானூறு எடுத்துருக்குங்க அதுதான் சரி ஸ்கூல் பரவலான்னு சொன்னாங்க சரி அங்கே சேர்க்கலானு இருக்கிறோம் எக்ஸாம் எழுதி தான் எடுப்பிங்களா ஆ சரி சரிங்க எப்போ

சரிங்க அப்புறோம் ஸ்கூலில் சேர்த்தனா ஸ்கூலில் சேர்த்துனதுக்கப்றோம் ஃபீஸ் வந்து எப்படி ஸ்கூல் ஃபீஸும் ஒட்டுக்கா கட்டணுமா இல்லை தவணை முறையில கட்றதாக அப்படியா அப்படியா மூணு டைம்மாவா ம் அப்புறோம் வேனுக்கா இருந்தால் ஹாஸ்ட்டல் சேர்க்கலாமா

அப்படியா ஹாஸ்ட்டல தங்கிட்டு அப்புறோம் துவைக்கிறதெல்லாம் ஆள் இருக்குமா பையனே துவைக்கணுமா அப்படியா எல்லாருக்குமே ஃபீஸ் தனித்தனியாகவா ம் சரி சரி ஆ சரிங்க அப்படியா சரி சரி எப்படி ஃபீஸ்ஸு அப்படியா ம் சரிங்க சரி இப்போ கொண்டு வந்து சேர்க்கறதுனா தம்பிக்கு எந்த க்ரூப்புங்கிறது இப்போ அங்கே வந்தா தான் தெரியும் எந்த க்ரூப்புக்கு நல்லா வேல்யூ அப்டிங்களா எப்போ வருலாங்க சரிங்க சரி நாங்கள் நாளைக்கு வருலாங்களா எப்போ எத்தனை மணிக்கு கூட்டிகிட்டு வரதுங்க என்னென்ன கொண்டுட்டு வரதுங்க

அப்படியா அப்படிங்களா சரி சரி சரிங்க சரிங்க நாங்கள் நாளைக்கு வரோங்க